செடி வந்து நாங்கள் மண் செம் மண்ணில் தான் நடுவோம் செ செம்மண்ணில் வந்து ந நல்ல புல புலன்னு மண் இருக்கும் ஏன் இது களிமண் வந்து இறுகி போயிடுறதுனால அது தண்ணி நிற்கும் தண்ணி நின்றா அதுக்கு கீழே செடி வேருக்கு த தண்ணி போகிறதில்லன்ட்டு அதை அதை யூஸ் பண்ணமாட்டோம் எரு வந்து சாண எரு இந்த மாதிரி இப்போ வேஸ்ட்டு க கழிவு காய்கறிங்கள் இந்த மாதிரி பயன்படுத்துவோம் இது மாடி தோட்டத்துக்கு இந்தமாதிரி பயன்படுத்துவோம் விவசாயம் தோட்டத்தில் வந்து இது செடி இந்த மாதிரியெல்லாம் போட்டு அதை ந நட் இது மிதிச்சி அது அழுகுனதுக்கு அப்புறம் பயிரெலாம் நடுவாங்க வந்து அவங்க செ பயிரெலாம் நெல் பயிரெலாம் நடுறதா இருந்தால் அந்த மாதிரி நட்டு தண்ணி விட்டு நி தேங்க வச்சு வச்சுருப்பாங்க மரமெல்லாம் நட்டால் வா இப்போ மூணுக்கு மூணு அடி இப்போ குழி நோண்டி மரம் நட்டு அது மணல் கொஞ்சம் கொட்டி அந்த இதில் வந்து செடி வச்சு தண்ணி ஊற்றி வளர்ப்பாங்க